ஆ எஸ் கம் இன் கண்டிப்பாக உங்கள் பையனோட மார்க் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் டென்த்து மார்க் என்ன எடுத்திருக்காங்க ஓகே இன்னும் கூட நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஓகே நீங்கள் என்ன க்ரூப் எதிர்பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு இப்போ மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே அப்போது எண்ட்ரன்ஸ் வைக்கிறோம் எண்ட்ரன்ஸில் நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கேக்கிற க்ரூப்பே கிடைச்சிரும் நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிக்கிறிங்களா இல்லை எப்படி

ம் ஓ ஓகே ஓகே ஆ கண்டிப்பாக இருக்குது ஸ்காலர்ஷிப் இருக்குது நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பு அதை எடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் எல்லாமே சொல்கிறேன் ஃபீஸ் ஃபீஸ் ஒன்றும் இல்லை லெவன்த்து ட்வெல்த்து பெர் இயருக்கு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வரும் ப்ளஸ் ஹாஸ்டல் பீஸ் வருது அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டு நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே தான் டெய்லி கால் பண்ணணும் அதுக்கு முன் முன்னாடி கால் பண்ணக்கூடாது அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் பையன் வந்து வீட்டுக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போதுமே அலோ பண்ண மாட்டோம் மந்த்லி ஒன்ஸ் மட்டுந்தான் அலோ அலோ பண்ணுவோம் நீங்கள் அடிக்கடி வந்து கூட்டு போகிறதோ அந்தமாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஆ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆ இ இவ்வளவு தான் வேறு எதுவும் இல்லை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எண்ட்ரன்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆ நீட்டு கோர்ஸும் இங்கே இருக்குது நீங்கள் அது ஃபஸ்ட் க்ரூப் எடுத்தவங்களுக்கு எல்லோருக்குமே கோர்ஸ் ஃபீஸோடு சேந்துடும் அது நீங்கள் எண்ட்ரன்ஸ் எழுதினீங்கன்னாதான் என்ன என்ன க்ரூப் கொடுக்குறது அப்படின்றத நான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் க்ரூப்புக்கு தாராளமாக கொடுத்துட்லாம் நீங்கள் எண்ட்ரன்ஸ் மட்டும் எழுதட்டும் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக ஃபஸ்ட் க்ரூப் கொடுத்துருவோம் நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங்கும் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட கோச்சிங் உண்டு ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ம் நீங்கள்

ஓகே மேம் வாங்க பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்ஸ்